என்னுடைய பெருமைக்குரிய சாதனை என்ன அப்படின்னால் நான் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறப்போ வகுப்பு என்னுடைய வகுப்பில் நான் வந்து இரண்டாவது மதிப்பெண் பெற்று அதுக்கு வந்து ஒரு பரிசு வாங்கினேன் அதுதான் என்னுடைய வந்து பெரிய சாதனையாக நான் வந்து நினைக்கிறேன்